ஹலோ சார் சார் டீ கிடைக்குமா லெமன் டீ லெமன் டீ சார் கிடைக்குமா ஆமாம்ங்க சார் நிறைய நிறைய வெரைட்டி வெரைட்டி ப்ளேவர்ஸ்லாம் இருக்கு ஓகே சார் ஏன் லெமன் டீ வேணும் இப்போ வந்து நான் வந்து நான் ஒன் மந்த்தாக லெமன் டீ தான் எடுத்ததுட்டுருக்கேன் நம்ம ஃப்ரண்டு ரெஃபர் பண்ணாங்க அதனால் தான் சார் லெமன் டீ கேட்கறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா வேணுங்க சார் ஓகே சார் சார் எனக்கு வந்து த்ரீ ரோஸஸ் தான் சார் வேணும் சார் நேச்சுரலே கொடுத்துருங்க சார் ஓகே ம் ஓகே சார் ஆமாம்ங்க சார் ஆஃபிஸில் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறோம் உங்கள் கடைதான் சொன் நல்லாருக்கு அப்புடினு சொன்னாங்க ஆமாம்ங்க சார் கொஞ்சம் ஆமாம்ங்க சார் எங்கள் கம்பெனிக்கும் தேவைப்படுது சப்ளை பண்ணுவீங்களா சார் சார் எம்ப்ளாய்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க

ஓகே சார் வந்து எங்களுக்கு மார்னிங் மார்னிங் வந்து ஏழுப் பேருக்கு வேணும் வந்து வடை சமோஸா அந்த மாதிரி வேணும் ஆமாம்ங்க சார் சார் அதான் சார் லெமன் டீ வந்து ஒரு பதினஞ்சுப் பேர் காஃபி வந்து ஒரு முப்பதுப் பேருக் குடிப்பாங்க ஓகே சார் ஓகே சார் மந்த் ஓகே சார் மந்த்லி அமௌண்ட் வாங்கிப்பீங்களா இல்லை ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ம் ம் ம் ஆ சார் ஓகே சார் டீ ரொம்ப நல்லாருக்கு நேச்சுரலாக இருக்கு எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் ஒரு லெவனோ க்ளாக் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ம் பை